எனக்கு எந்த வகையான திரைப்படம் பிடிக்குன்னா எனக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி படங்கன்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம தமிழ் கலாச்சாரம் பற்றி நம்ம தமிழ் வரலாறை பற்றி சொல்கிற படம்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்த்திங்கன்னா என்னென்ன படம் எனக்கு பிடிக்குன்னா பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று பொன்னியின் செல்வன் பாகம் ரெண்டு மதராசப்பட்டிணம் காவியத்தலைவன் ட்ரிபிள் ஆர்ஆர் கர்ணன் ஜோதா அக்பர் கோச்சடையான் இந்த மாதிரி நிறைய படம் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் வந்து எதோ ஒரு இடத்தில் வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்கும் நமக்கு எடுத்து சொல்கிறா மாதிரி இருக்கும் இந்தப் படம்லாம் வந்து ஏன் மற்றவங்க பார்க்கணும் சொல்லுவேன்னா இதெல்லாம் வந்து எல்லா வயதில் இருக்கறவங்களும் பார்க்கலாம் சின்னவங்க பெரியவங்க இந்த மாதிரி யார் வேணா பார்க்கலாம் இதுலேருந்து ஒரு நம்ம கருத்தை நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம நம்மளோடய வந்து முன்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்க அவங்க என்னென்ன உணவு எடுத்துக்கிட்டாங்க அவங்க பாரம்பரியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி படமெல்லாம் பார்த்தின்னா குழந்தைகளுக்கும் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க நம்ம கலாசாரத்தை பற்றித் தெரிஞ்சுக்க அதனால் வந்து நான் இந்தப் படங்களெலாம் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாம் பார்க்கணும் சொல்லி நான் சஜ்ஜஸ்ட் பண்ணுவேன் பொன்னியின் செல்வன் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஏன் எனக்கு பொன்னியின் செல்வன் பிடிக்குன்னா அது வந்து ஒரு தேசப்பற்றை வந்து காட்டும் அதுமட்டும் இல்லாமல் அதில் காமெடியும் இருக்கும் லவ்வும் இருக்கும் எல்லாமே ஒரு கலந்த ஒரு கலவையாக ஒரு பொன்னியின் செல்வன் இருக்கும் இதை வந்து சின்னப் பசங்க கூட கூட விரும்பிப் பார்ப்பாங்க இது பார்க்குறதுனால வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு ஈசியாக வந்து ஒரு தமிழ் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சிக்க முடியுன்னு நான் நினைக்கிறேன்